கண்டிப்பாக பண்டிகைகளுக்கு மற்றும் மாத நிகழ்ச்சிக்காக க கடவுள் சிலைகளை உருவாக்கியிருக்கேன் எ எடுத்துக்காட்டாக நான் எதை சொல்வேன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் முதல் கடவுளாக நம்ம விநாயகரை தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த விநாயகரை வ விநாயகரை மஞ்சளில் பிடித்து வந்து நம்ம முதல்ல மஞ்சளில் தான் நம் மஞ்சளில் விநாயகரை பிடி வைப்போம் அதேமாதிரி மஞ்சளில் வெறும் பிடித்து வைக்காமல் விநாயகரை சிலையாவும் நம்ம வந்து மஞ்சள் கூட கொஞ்சம் செம்மண்ணு இல்லைன்னா க இல்லைன்னா களிமண்ணு கலந்து விநாயகர் சில போலவே செய்து வெற்றிலையில் வந்து வச்சு ஒரு ஒரு பண்டிகைக்கும் முதல் கடவுளான விநாயகரை வந்து நம்ம வழிபடுறோம் அந்த நிகழ்ச்சிக்கும் சரி நிகழ்ச்சிக்கு பண்டிகைகளுக்கு தீபாவளியோ பொங்கலோ பொங்கலன்று கண்டிப்பாக நம்ம வந்து அந்த அனுபவம் வந்து எனக்கு இருக்குது அந்த முத முத நம்ம வந்து அந்த பிடிக்கிற விநாயகரை விநாயகரோடய சில வந்து அந்த நிகழ்ச்சியும் சரி அந்த நாளும் சரி நல்லபடியா தொடங்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அந்த நாள் முழுசாவும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஏன்னா அது பிடிக்கிம் போது அந்த மஞ்சளை பிடிக்கிம்போதே நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவத்துக்கு மங்களகரமாக நம்மளுக்கு உணர்வு உணர்வோம் நம்ம அந்த மஞ்சள பிடித்து அந்த விநாயகரை வச்சி மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் அலங்கரித்து அந்த விநாயகருக்கு வைக்கும்போது ஒரு நல்ல அனுபவமாக நம்மளுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி அம்மாக்க நம்ம அம்மாங்க வந்து சொல்லிருக்காங்க எப்பவுமே எந்த நிகழ்ச்சி நம்ம ஆரமிச்சாலும் முதல் முதல் முதல் கடவுளான விநாயகரை வந்து நம்ம வழிபட்டுட்டு தான் மற்றதெல்லாமே வந்து நம்ம ஆரம்மிக்கணும் அந்த பட்சத்தில் கண்டிப்பாக விநாயகர் சிலையை வந்து நம்ம மஞ்சளில் பிடித்து வைக்கும்போது மனசுக்குள்ளையும் சரி நினைவாலும் சரி அந்த நாள் முழுதாக மகிழ்ச்சியா இருக்கும் மனசும் நிம்மதியாக இருக்கும்